ஹலோ ராஜா மீன் கடையா இது நாங்கள் புதுசாக இங்கே குடி வந்திருக்கோம் இந்த ஊருக்கு அதுதான் நாங்கள் மீன் தான் சாப்பிடுவோம் அதுதான் இங்கே என்னென்னா மீனெலாம் கெடைக்கும்

எல்லா டைமும் எந்த மீன் கிடைக்கும் ம் ம் மீனோட ரேட்டு எவ்வளோ கெண்டை மீன் ம் கெளுத்தி கெளுத்தி எவ்வளோ ம் ம் அதுக்கும் தனி சார்ஜா இல்லை அதே தானா ம் ம் இது எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரில்ல அதுக்கு மீன் தான் சாப்பிட்ணும் அதுக்காக தான் கே கேட்டேன் இது வாரம் வாரம் இங்கேயே வந்து வாங்கிறோம் அதுதான் என்ன மீன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கண்ணுக்கு

குழந்தைங்கலாம் சாப்பிடுற மாதிரி என்ன மீன் ம் ம் ம்

சரி நான் அப்புறமா வந்து வாங்கிறேன் சரி ரொம்ப நன்றி